நாங்கள் பைக் ஓட்டும் போது ஜாலியாக இருப்போம் சைட்டில் வேற எதுனா வண்டி கிண்டி வருதா அதே போல ஜாலியாக நல்லா பார்க்கணும் அப்போ தான் பைக் நல்லா ஓடணும் பைக் ஓட்டுறதால வந்து நமக்கு எதுவும் அவ்ளோவா ஆகாது ஒரு தனி ஃபீல்னஸ் கிடைக்கும் எப்படி சொல்கிறதுனா புது புதுசான இடத்துக்கு புது புது இடத்துக்குலாம் போகிறது நல்லா இருக்கும் நல்லா ஒரு தனி ஃபீல் தனி இன்ட்ரெஸ்ட்லாம் கிடைக்கும் நல்லா கிடைக்கும் அதுக்கடுத்து மற்ற இடத்துக்கு நம்ம இடத்த விட்டு மற்ற இடத்துக்கு போகும்போது சுற்றி இருக்க சுற்றுப்புற சூழலல்லாம் அப்படியே பார்த்துக்கினு நீண்ட தூரம் நல்லா போயிட்டு எப்படி சொல்கிறது ஒரு உற்சாகத்தோட போவோம் அப்புறம் வந்து சில நேரங்களில் வந்து ஏன்டா போகணும்லாம் நினைக்கவே மாட்டோம் ஒரு பைக்கிங்லாம் போனால் இதான் பைக்கிங் அப்படி நினச்சிக்கினு டூருக்குலாம் டூரு டூரிஸ்ட் டூரிஸ்ட் மாரி சொல்லிட்டு அப்படிலாம் போயிட்டு நல்லா ட்ரெக்கிங்லாம் நல்லா போயிட்டு வரணும் அப்போ தான் ஜாலியாக இருக்கும் லைஃப் வந்து பைக் எடுத்துக்கிட்டால் ஜாலியாக சுற்றிக்கலாம் அப்படி நினைக்க முடியாது அதுக்கான பெட்ரோலு எல்லாத்தையும் செலவுகள்லாம் பார்த்துக்கினு நல்லா சுற்றிக்கினு இருக்கலாம் வண்டிலாம் வந்து வேகமாகவும் ஓட்டக்கூடாது ஸ்லோவாகவும் ஓட்டக்கூடாது சுற்றி எப்படி சூழலல பார்த்து தான் கரெக்டாக ஓடணும் அதுக்கு ட்ரைவிங் லைசென்ஸு அதுக்கான வண்டிக்கான புக் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சி ப்ரிப்பேராக ஓடணும் ஹெல்மெட்டு அதேபோலலாம் போட்டுக்கணும் ஜாக்கெட்லாம் போட்டு ஓடணும் வண்டியோட முக்கியமான பிரேக் ஷூ அது போலலாம் அடிக்கடி மாற்றணும் ஆயில்லாம் மாற்றணும் ப்ரேக் ஷூலாம் கரெக்டாக இருக்கா அதெலாம் போய் பார்க்கணும் அந்த ஆக்சிலேட்ரு ஒயரு எல்லாம் கரெக்டாக இருக்கா அதெலாம் கரெக்டா பார்த்துக்கினு எப்பயுமே ஓடணும் சிக்னல்ஸ் அதுலயும் அந்த கரெக்டாக ட்ராஃபிக் ரூல்ஸலாம் மீறக்கூடாது போலீஸ் எதுனா நிறுத்தினாங்கனா அதுமாரி நிறுத்தி நம்ம கை நீட்டி பார்த்து பேசிட்டு அதுக்கடுத்து ஃபைன்லாம் எதுனா போடுறாங்களா ஹெல்மெட் அதே போலலாம் பார்த்துக்கினு எப்போயுமே போகணும்